வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் ஆளவந்தது ஒரு கடலோர பகுதி கடலோர பகுதி அந்த கடலோர பகுதியில் ஒன்றுமே இல்லாத ஒரு கடலோர பகுதியில் ஒரு துறைமுகத்தை ஓப்பன் பண்ணுறான் வெள்ளைக்காரன் அந்த போர்ட்டிக்யூஸ்க்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துக்கு மெட்ராஸ் அப்படின்ற பேரை வைக்கிறான் அந்த மெட்ராஸ்கிறது மதர் ஆஃப் காட் அப்படின்ற சொல்கிறாங்க அப்போதைக்கு அந்த காலக்கட்டத்தில் அந்த மெட்ராஸ்லேருந்து கோழிக்கோடுலேருந்து கீழே கன்னியாக்குமரி வரைக்கும் மெட்ராஸ் ப்ரசிடன்சி அப்படின்னு வெள்ளைக்காரனால் அங்கீகரிக்கப்படுற படுது அப்போது வந்து அங்கே துறைமுகங்கள் ஒப்பன் பண்ணனால் எங்கேருந்து அந்த நாலு நாடுகள்லேருந்து கப்பல் வழியாக வர ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ஸ் நிறையா வந்து இறங்குது அப்போதைக்கி அதுதான் பெரிய லெவல் அதாவது அதிக பாப்புலேஷன் இருக்கிறதாக கருதப்பட்டு முனிசிபாலிட்டி அப்படின்ட்டு உண்டாக்கிறாங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்றது மெட்ராஸ் தான் இப்போது உலகத்துலேயே வேர்ல்டு நம்பர் ஒன் வேல்டு நம்பர் ஒன் கார்ப்பரேஷன் லண்டன் அதுக்கு வேர்ல்டு நம்பர் செகென்ட் கார்ப்பரேஷன் நம்ம மெட்ராஸ் இப்போது அந்த மெட்ராஸை சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்னை சென்னை மாநகராட்சி பெருநகர் சென்னை மாநகராட்சியாக இப்போது விளங்கி வருது அந்த சென்னை மாநகராட்சியில் என்ன இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் எக்மோர் ஏர்போர்ட் மூணு டெர்மினல்ஸ் ஏர்போட் டெர்மினல்ஸ் கப்பல் கப்பல் போகிற துறைமுகம் கப்பல் வழிப்பயணம் ரோட் வேஸ் ஏகப்பட்ட இரநூறு பாலங்களுக்கு மேலே இருக்குது அங்கே இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற அந்த பட்டணத்த எல்லா ஒரு நாளைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மட்டுமே விமான நிலையங்கள் ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் மட்டுமே இருபதாயரத்துலேந்து முப்பதாயிரம் பேர் கிட்டக்க வந்து போகிறாங்களாம் அதாவது பீச் மெரினா பீச் எல்லாேருக்கும் நா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடம் மெரினா பீச் அந்த மெரினா பீச்சில் வேர்ல்டு செக்கேண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்ட்டு அது புகழ்ப்பெற்றது மெரினா பீச் அந் அந்த மெட்ராஸ் மாநகரம் ஃபுல்லாகவே அந்த பீச்சாலேயே சூழப்பட்டிருக்குது அந்த கடற்கரை ஓரம் ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்டல் ரோட் அப்படின்ட்டு புகழ்ப்பெற்ற அந்த இடம் ஏகப்பட்ட பீச் சென்டர்கள் உள்ளது மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் மெரினா பீச் உள்ளது இந்த பக்கம் நார்த் மெட்ராஸ் சௌத் மெட்ராஸ் என பிரித்து எல்லா இடங்களிலும் அடையார் பார்க் அண்ணா நகர் டவர் இந்த மாதிரி ஏரியா ஏரியா என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாதிரி ஏரியா பேர் சொன்னாலே அங்கே என்ன ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குதுன்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் டூரிஸ்ட்டர் எந்த ஒரு உடைந்த பாலம் கூட ப்ரோக்கன் ப்ரிட்ஜ்ஜுன்னு போட்டு அதை ஒரு டூரிஸ்ட்டர் ப்ளேசாக மாற்றி வச்சுருக்காங்க எங்கே போனாலுமே சென்னையில் டூரிஸ்ட்டர் பிளேஸ் தாங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட டூரிஸ்ட்டர் பிளேஸ் தான் ஏர்போர்ட்டை கூட டூரிஸ்ட்டர் ப்ளேஸ் தான் கோவில் திருத்தலங்கள் தேட்டர் மால் பீச் பார்க்கு தீம் பார்க்கு ஸ்னோவ் வோர்ல்டு அக்வாரியம் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஃபேக்டரிஸ் ட்ரெயின் ஃபேக்டரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அதாவது ட்ரெயினு ட்ரெயினை வந்து செய்கிறாங்க தொடர்வண்டியை செய்கிற இடம் உல இண்டியாவுலேயே அந்த எல்ஹெச்பிகிற ஒரு ரீசன்ட்டாக ஓடுற அந்த ரெட் கலர் தொடர்வண்டியை இண்டியாவில் மூணு இடத்துல செய்கிறாங்க அந்த மூணு இடத்துல ஒரு இடந்தான் ஐசிஎஃப் அது வந்து தொடர்நிலை தொடர்நிலை தொடர்வண்டி செய்யுமிடம் இன்ட்டக்குரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ரெட் ஹில்ஸ் அப்படின்ற ஒன்று தொண்ணூறு காலக்கட்டத்துலேயே மெட்ராஸ் பட்டணம் அந்த பட்டணத்தில் எல்லா வசதிகளும் உண்டு ட்ராலி ட்ராலி விமானங்கள் தொடர்வண்டி ரோட் வளங்கள் எல்லாமே ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் ஏகப்பட்ட மக்கள் எல்லா ஊர் மக்களும் ஒன்றா இருக்கிற ஒரு இடம் ஒரு எந்த ஸ்டேட்டுகாரங்களையும் நம்ம போய் பார்க்கணும்னு அவசியமில்லை எல்லா ஸ்டேட்டுகாரங்களும் அங்கேதான் இருப்பாங்க அந்த ஊரே ஒரு டூரிஸ்ட்டர் ப்ளேசாக தான் பார்க்கப்படுது மெட்ராஸ்ன்னால் மெரினா பீச் மட்டும் இல்லை ஏகப்பட்ட எல்லா இடமும் மெட்ராஸ்சில் டூரிஸ்ட்டர் பிளேஸ் தான் சென்னை சென்னை பட்டணத்துல சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது அந்த சென்னை பட்டணம் தான் இப்போது தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்குது அதற்கு ஒரு பேர் கூட சிங்காரச்சென்னை வந்தாரை வாழவைக்கும் சிங்காரச்சென்னை இந்த மாதிரில்லாம் கூட அதை வந்து அழைக்கறாங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகம் யார் வேண்ணாலும் எப்படி வேண்ணாலும் பிழச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலைவாய்ப்புகள் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த வித தேவையாக இருந்தாலும் சரி யார் என்ன படிச்சுருந்தாலும் சரி படிக்கேலேனாலும் சரி சென்னையில் எங்கே வேண்ணாலும் வேலை பார்த்துக்கலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது கார்ப்பரேட் சென்னையை வந்து ஒரு கார்ப்பரேட் ஏரியான்னு சொல்கிறாங்க ஒரு அர்பன் அர்பன் சிட்டி கிரியேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அர்பன் சிட்டின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது நம்ம அப்துல்கலாம் சார் மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடியில் படிச்சவர் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெட்ராஸ் ஐஐடியில் பண்ணிக்கார் காமராஜர் சார் பாரதி பாரதியார் திருவல்லிக்கேணியில் இருந்துருக்கார் பாரதியார் இறப்பிடமும் இருப்பிடமும் சென்னை தான் இறந்து போன இடமும் சென்னை தான் பாரதியார் அண்ணா காமராஜ் இந்த மாதிரி பெருந்தலைவர்களான அனைவரும் இருந்த இடம் அது புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சி அந்த மாநகராட்சியில் சில பல குறைகள் இருக்கும் தான் ஏன்னால் இது இண்டியாவிலுள்ள தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம மனிதர்களை அதிகமாக சுத்தமாக ஊரை வைத்து கொள்வதில்லை அவங்க வைத்து கொள்ளாததுனால் நிறைய மாநிலத்தவர்கள் மெட்ராஸ்க்கு வராங்க தினந்தோறும் வந்து வந்து போகிறாங்க அந்த மாதிரி வரப்போ நிறைய மாசுப்படிந்து விட்டது கூவம் ஆறு கூவம் ஆறு என்பது அந்த காலத்தில் திருவல்லக்கேணி ஆறு அப்படின்னு சொல்வாங்க ரொம்ப அழகான ஆறு அதை வந்து நம்ம நிறைய மாசுப்படுத்தி படுத்தி அந்த கூவம் கூவம்னாலே கலீஜ் சாக்கடை அந்த மாதிரி நம்ம சொல்ல வைக்கிற நிலமையில ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிறனால மக்களால் தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாச்சு அந்த சென்னை பட்டணத்துல இல்லாத ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் தான் அதை எல்லா விஷயமும் அங்கே டூரிஸ்ட்டர் ப்ளேசாகவே பார்க்குற மனிதர்கள் ஜாஸ்தியாக உள்ளது